குடும்பத்தில் உள்ள ஆண் மற்றும் பெண் இருவரும் சேர்ந்து செய்ய கூடிய வேலைகள் அப்படினா எல்லா வேலைகளுமே ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து தான் செய்யணும் இதெல்லாம் பெண்கள் செய்ய கூடிய வேலைகள் இவைகள்லாம் ஆண்கள் செய்யற வேலைகள் அப்படினு எந்த ஒரு பாகுபாடும் வேலையில் கிடையாது இவங்களா ஏற்படுத்திகிட்டதுதானே இதெல்லாம் ஆண்கள் தான் செய்யணும் இதெல்லாம் பெண்கள் தான் செய்யணுன்னு அந்த மன நிலையை மாற்றி வேலையை பிரிச்சுக்கணும் வெளியில் செய்ய கூடிய எந்த வேலைகளுமே வீட்டுக்கு வெளியில் இருக்க கூடிய எந்த வேலையிலையுமே இது ஆண்கள் செய்ய வேண்டியது இதெலாம் இது மட்டுந்தான் பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகள்னு இருக்க கூடிய கால கட்டம்லாம் மாறிடிச்சு ஆண்களும் பெண்களும் சமமாக எல்லா துறையிலையுமே சாதித்திகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அப்படி சாதனை செய்த பெண்களோடய வீடுகளில் கூட இன்றைக்கும் வீட்டு வேலைனா அதை பெண்கள் மட்டும்தான் செய்யணும் ஆண்கள் அப்படிங்றவங்க வீட்டு வேலை செஞ்சா அதை கேவலமாகதான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலா கிடையவே கிடையாது வீட்டில் உள்ள ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரு வேலையை செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கிறது அவங்களோட உடல் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படினு பெண்களும் நிறைய விஷயங்களில் ஆண்களுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்க இதனால பெண்களோடய மனநலம் உடல் நலம் ரெண்டுமே வந்து மேம்படுது அதனால ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்துதான் வேலைகளை செய்யணும் செய்தால் அவங்க பெண்களும் ரொம்ப காலத்துக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க வீடுகளில் இருக்க கூடிய வேலையும் பார்த்துகிட்டு வெளியில் போயும் வருமானத்திற்காக செய்கிற வேலைகளையும் பாத்துக்கிறாங்க ஆனால் வீட்டில் செய்கிற எந்த வேலைக்கும் யாரும் வருமானம் சம்பளம் அப்படிங்கறத கொடுக்கறதில்ல அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மட்டுமே செஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இருவரும் சேர்ந்து செஞ்சால் அது ரொம்ப ஒற்றுமையான குடும்பத்துக்கான அடித்தளமாக அமையும்